ஆ ஹலோ அக்கா ஆ அக்கா நீங்கள் என்னென்ன பூவெலாம் வச்சிருக்கீங்க ஆ அக்கா எனக்கு வந்து அல்லி ரோஸ் அது மட்டும் வேணும் இங்கே பக்கத்தில் கேட்டுப் பார்த்தேன் யாரு கடையிலையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்கள் கடையில்தான் இருக்குது ஆ நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் செய்விங்க ஜடை மாலை அந்த மாதிரிலாம் செய்விங்க ஆ எனக்கு வந்து ஜடை வந்து ஒரு ரெண்டு ஜடை வேணும் ஒரு ஆ இல்லை ஒரு மாலை வேணும் ரெண்டு மாலை வேணும் ஒரு ஜடை வேணும் அதுக்கப்புறம் அல்லி ரோஸு அது ரெண்டும் ஒரு ஒரு கிலோ வேணும்

ஆ ஓகே ரெண்டாயர ரூபாயா ஆ இல்லை எதுவும் அதில் கம்மியெலாம் பண்ணி தரமாட்டிங்களா

ஆ ஆ எனக்கு வந்து மே பத்தாம்தேதி அன்றைக்கி வேணும் கொஞ்சம் அன்றைக்கி டெலிவரி பண்ண முடியுமா ஆ சரி நீங்கள் ஆ அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் டூ எம்ஜிஆர் நகர் மெயின் ரோட் ஆரணி ஃபோன் நம்பர் ஆ நயன் டூ செவன் ஜீரோ ஃபோர் நயன் ஒன் டூ டபுள் செவன்

ஆ மே டென் ஆ ம் மார்னிங் செவன் தர்டி சிக்ஸ் டூ செவன் ஆ நீங்கள் நான் வந்து கேஷ் எப்படி பே பண்ணட்டும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணவா இல்லை ஜிபே பண்ணவா ஆ சரி ஓகே சரி ஓகேக்கா